சுற்றுலா பயணிகள்னு கிடையாது எல்லாருமே வந்து அதிகமாக வர இடம் அப்படின்னு பார்த்திங்கனா திருநள்ளாறு வருவாங்க ஏன்னா திருநள்ளாறில் வந்து வயசானவங்கள்லந்து பெரியவங்கள்லந்து சின்னப்பசங்கள்லந்து எல்லாரையுமே அந்த கோயிலுக்கு ரொம்பவே அதிகமாக அழைச்சிட்டு வருவாங்க அந்த கோயில் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது சனிபகவான் வந்து ரொம்பவே சக்தி உள்ளவர் அங்கே உள்ள சனிபகவான் நிறையா அந்த கோயிலில் வந்து போனோம்னாலே அந்த கோயிலுக்கு போனோன்னே அவ்வளோக ஒரு மன அமைதி மற்றும் ரொம்ப நம்ப இதே வந்து நம்ம நல்லாருப்போம் எங்கள் ஊரில் வந்து அதிகமாக சுற்றுலா பயணிகள் வந்துட்டு தான் போய்ட்டுருக்காங்க ஏன்னா எங்கள் ஊரில் வந்து விவசாயத்துலருந்து எங்கள் ஊர் வந்து என்னன்னா கும்பகோணம் கும்பகோணம் கும்பகோணம் திருநாகேஸ்வரர் கோயில் அதுவும் இல்லாமல் சுவாமி மலை கோவில் எல்லாக் கோவிலுமே எங்கள் ஊரில் இருக்குது மக்கள் எல்லாமே அதிகமாக வந்து பயணம் செஞ்சிவிட்டு தான் போகறாங்க சுவாமி மலைலாம் வந்து முருகன் முருகன் ரொம்பவே ப்ரக்ஷித் ரொம்ப முருகன் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முருகனாக இருப்பார்